நான் ஸ்கூல் படிக்கும்போது ரெண்டு பேர் பற்றி படித்திருக்கேன் ஒன்று ராமானுஜம் பற்றி ஒன்று அப்துல்கலாம் பற்றி படித்திருக்கேன் அப்துல்கலாம் வந்து ஒரு ஏவுகணையும் ஒரு ஆயுதப்படையும் உருவாக்கினாரு அப்புறம் மாணவர்கள் மத்தியில் ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மாணவர்களை சிறப்பாக கையாள்னார் அப்புறம் எல்லா மாணவர்களும் நல்ல இளைஞராகவும் நல்ல வழிகாட்டியாக ஆக வேண்டும் என்று போராடினார் பிறகு ராமானுஜம் கணிதத்தில் பூஜ்ஜியம் கண்டுபிடித்தார் பூஜ்ஜியத்தோட எண்களில் எண்கள்லேயே நல்லா விளக்கினார் இவங்க இரண்டு பேரும் பற்றியும் நான் ஸ்கூல் படிக்கும்போது நல்லா படித்திருக்கேன்